ஹலோ மேம் சொல்லுங்க ஆ சாரி மேம் நான் கொஞ்சம் வேறு இடத்துல இருக்கேன் நீங்கள் ப்ளேஸ்க்கு வந்துட்டிங்களா ஆ அப்படியா நான் வந்து கேஷ் ஆன் டெலிவரி தான் போட்டிருக்கேன் நினைக்கிறேன் ஆ ஆமாம் நான் வேணா ஜிபே பண்ணட்டுமா ஆ ஓகேண்ணா அமௌண்ட் எவ்வளோனு கொஞ்சம் சொல்ல முடியுமா ஆ ஓகே ஆ எதுக்காக இப்போ ஓடிபி ஓ ஓகே பட் இதில் எந்த வித பிரச்சினையும் வராதா இல்லை ஏன் ஓகே நான் வந்து உங்களுக்கு அமௌண்ட் அனுப்புகிறேன் பட்டு நான் இன்னும் பேக்கேஜ்ஜிங் எப்படி இருக்குதுனு நான் பார்கல ஸோ இன்கேஸ் ஏதாவது பேக்கேஜ் டேமேஜ் இருந்ததுனா நான் வந்து ரிட்டன் போடுவேன் நான் அது மொதலையே சொல்லிக்கிறேன் ஆ ஓகே நான் வந்து உங்களுக்கு அனுப்பிவிட்டேன் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஒன் செகெண்ட் ஆ டூ டூ ஃபோர் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஆ ஓகே தேங்க்யூ